தொழில்நுட்பத்தை பொருத்தவரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்க சாதாரணமாக வந்து கீபோர்டு ப ஃபோன் தான் இருந்தது பட்டன் ஃபோன் அதில் தான் வந்து பேசணும் செய்யணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காயின் பாக்ஸ்ன்ட்டு இருந்தது ஒரு ரூபா காயின் போட்டு பேச வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது அப்புறம் கே பட்டன் ஃபோன் வந்திச்சு இன்றைக்கு பொருத்தவரைக்கும் இது டச் ஃபோன் வந்துருச்சுங்க இன்றைக்கி அதில் வந்து லேட்டஸ்டு எவ்வளவோ டெக்னாலஜி இது உலகமே நம்ம கையிலன்றமாரியும் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடுச்சுங்க வேர்ல்டே பூராமே எல்லா விஷயங்களும் இன்றைக்கி இந்த நிமிஷம் ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது இமிடியேட்டாக நமக்கு வந்து அதில் தெரியிது இது வந்து இப்போ பெரிய மாற்றம் கற்பனையிலேயே எட்டாத ஒரு விஷயம் நாங்களெலாம் வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலருந்துலாம் பார்க்கும் போது இது பெரிய ஒரு இமாலய மாற்றந்தான் இந்தமாதிரி விஷயங்கள் இன்னமும் அடுத்த ஏஐனு சொல்லி வருதுங்க நான் அது வந்து எந்தளவுக்கு ம பெரிய மாற்றங்களை இன்னும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை